என்னுடைய பணின்னு சொல்லும்போது தொழில் முறையாக வந்து விற்பனையாகவும் வியாபாரமாகவும் அந்த வேலையை செஞ்சுதான் நான் இன்னிக்கு என்னுடைய வருமானத்தை ஈட்டுறேன் படிப்புனு சொல்லும்போது பொறியியல் சம்பந்தப்பட்ட படிப்புதான் நான் படித்தேன் அடுத்தது சட்டம் சார்ந்த படிப்புகளை படித்தேன் அதன் அடிப்படையிலும் சில சட்ட விழிப்புணர்வுகளை கொண்டும் சில சட்டம் சம்பந்தப்பட்ட தகராறுகளையும் சச்சரவுகளையும் அணுகும்போது அதில் விமாேசனமாக இருப்பது அந்த சட்ட படிப்பு சார்பில் கிடச்ச அனுபவங்களும் அந்த அறிவின் பார்வைல பல்வேறு வழக்குகளுக்கு அதுக்கு ஆதரவான பல்வேறு தரவுகளையும் பல்வேறு ஆவணங்களையும் தயார் செய்ய முடியுது அப்படி அது மூலமாகவும் சில வருமானங்களை ஈட்ட முடியுது என்னுடைய வேலைக்கு இது மிக பெரிய ஆதாரமாக இருக்குது